ஆ சொல்லுங்கள் யாரு ஆ சொல்லுங்கம்மா என்ன எதுக்கு கால் பண்ணீங்க ஆ ஆமாம் ஆகாஷோடய கிளாஸ் டீச்சர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படியா என்னாச்சு ஏன் என்ன ப்ராப்ளம் ஓ அப்படிங்களா இப்போ லீவ் சொல்கிறதுக்கு கால் பண்ணிங்களா

ஓகே மேம் தம்பியை பார்த்துக்கோங்க ஆனால் ஃபைவ் டேஸ் லீவ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு அனுப்ப பாருங்கள் ஏன்னால் எக்ஸாம் வந்துடுச்சு தம்பி ரொம்ப லீவ் எடுத்துக்கிட்டான்னா அப்புறம் எக்ஸாம் பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் தம்பியை பார்த்துக்கோங்க மேம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அனுப்ப பாருங்கள் அவன் உடம்பை பார்த்துக்கோங்க ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம்